எங்கள் சமூகத்தில் வந்து மூவி அந்தமாதிரி நடந்தது மகிழ வைக்கும் நிலவு ஸாரி நிகழ்வுகள்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது திருவிழான்னே சொல்லலாம் அந்தமாதிரி நேரத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம் நல்லா எல்லோருமே ஹேப்பியாக இருப்போம் சந்தோஷமா இருப்போம் அதாவது சொந்தகாரங்க வீட்டுக்கு வந்தால் ஒரு சந்தோஷம் தான் இந்த கொழந்தைங்களாம் சின்ன சின்ன செய்ற விஷயம் எல்லாமே அழகா இருக்கும் அது வந்து மகிழ வைக்கிற ஒரு நிகழ்வுதான் அந்த வயதானவங்கள்லாம் அந்த கொழந்தைய தூக்கி அது செய்கிற சேட்டையை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இது எல்லாமே ஒரு நிகழ்வு எல்லோருமே அதை கூடி இருந்து ரசிப்பாங்க ஒரு இப்போது ஒரு வீட்டில் ஒரு கொழந்த பிறந்தாவே அந்த கொழந்தைய பார்க்கறதுக்காண்டி டெய்லி ஒருத்தங்க வருவாங்க அது இல்லாமல் அந்த கொழந்த செய்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வுமே ரொம்ப அழகா இருக்கும் இதுதான் கொழந்த செய்கிற ஒரு சுட்டித்தனம் தான் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்